மதியம் சாப்பாடு வந்து சாதம் ரசம் பொரியலல் அப்பளம் வடை போண்டா அந்த மாதிரி செய்வோம் இன்னொரு நாளைக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் இன்னொரு நாளைக்கு வந்து களி செஞ்சு சாப்பிடுவோம் இன்னொரு நாள் வந்து கொட்டை குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இதாக செஞ்சு சாப்பிடுவோம் நைட்ல வந்து இட்லி தோசை சப்பாத்தி களி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவோம் நைட்ல இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்